ஆ வாங்க என்ன வேணும் ஆ நல்லா இருக்கோம் டீ ஸ்ட்ராங்காக வேணுமா லைட்டாக வேணுமா நாட்டுச்சக்கரை போட்டா சரி காப்பி போட காப்பி வேணுமா டீ வேணுமா

ஆ ரெண்டு நிமிஷம் இருங்க ஆ இன்னும் சாப்புடல்லப்பா ஆ ஆ ஆமாம் மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிட்டோம்

ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு இந்தாங்க டீ டீ டீ சாப்பிடுறீங்களா இந்தாங்க டீயை சாப்பிடுங்க ஆ இந்தாங்க

ஆ பிஸ்கட் வேணுமா வடை வேணுமா ஆ பிஸ்கட் இந்தாங்க அஞ்சுரூவா அது ம் ஆ அஞ்சுரூவால வேணுமா பத்துரூவால வேணுமா ஆ மில்க்கு வேணுமா இது வேணுமா சுகர் வேணுமா ஆ சுகர் பிஸ்கட்டா ஆ சரி ம் வாங்க வாங்க